ஒருக்க வந்து நாங்கள் வந்து பேர்டை வாட்ச் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போனோம் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து போய்ட்டுருக்கும் போதே திடீர்னு நடுவில் ஏதோ ஒன்று கால்லலாம் கடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து ஃபுல்லாக ஜாக்கெட்ஸு இதல்லாம் போட்டிருந்தோமா காஸ்ட்யூம் ஸோ வந்து ஹைகிங் காஸ்ட்யூம் போட்ருந்ததனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல பொறுமையாக கழட்டிட்டு பார்த்தா கால் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய்ருந்தேன் ஸோ வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோருக்கும் வந்து கால் ஃபுல்லாக லிச்சென்ஸ் அதாவது அட்டைப்பூச்சி இது ஃபுல்லாக பிடிச்சிக்கிச்சி ஸோ வந்து அந்த டைம் நாங்கள் என்ன பண்ணுறதுனு எங்களுக்கே புரியல அப்புறம் ஃபஸ்ட்டு இதை எடுத்து பொறுமையாக இது பண்ணி அதையெல்லாம் எடுத்தோம் ஸோ வந்து அது ஒரு இருக்கிறதுலே மிகப்பெரிய முக்கியமான சம்பவம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒருக்கா ஊட்டி போய்ருந்தப்ப மலைக்கு மேலே வந்து எடுக்கும்போதும் அந்த வியூ சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரெட் ஃபோட்டோ அந்த பேர்டோடய ஃபோட்டோ ஸோ வந்து எனக்கு அதையும் மறக்க முடியாது அதேமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அவங்கக்கூட போகும்போது எனக்கு எதுவுமே தெரியாது வேறு இப்போ நான் மௌண்டைன் ஏறுறோம்னா கூட அந்த கஷ்டம் எனக்கு தெரியவே தெரியாது ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாண்டுட்டு போவோம் அதுவே வந்து ஒரு ஹப்பினஸாக இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் ஒருக்க வந்து பேர்ட்ஸ் சரணாலயம் போய் எடுக்கும்போது நான் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் பார்த்தேன் அதை ஃபோட்டோ எடுத்தேன் ஸோ வந்து அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வித்தியாசமா இருந்துச்சு இப்போ எல்லா வ டைப்ஸ் ஆஃப் ஒன் பேர்ட்ஸையும் பார்த்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால அது எனக்கு ஹாப்பியாக இருந்ததனால நான் அது போயே ஆகணும்ன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா எல்லோருமே சேர்ந்துதான் போனோம் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அதல்லாம் என் லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாத சம்பவங்கள்னு சொல்லாம்